ஆமாம் க்ளோபல் வார்மிங் வந்து ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கு இப்போ நம்ப மனிதர்களே வந்து எவ்வளோ வெப்பத்தை தாங்க முடியாமல் அல்லாடிக்கிட்டு இருக்கோம் சாதாரண விலங்குகள் வந்து எப்படி அதைத் தாங்குவாங்க தண்ணி இல்லாமல் காட்டில வந்து மரம்லாம் மரத்தைலாம் வெட்டுறோம் புவி மய வெப்பமயம் ஆயிடுது விலங்குகள் தண்ணிக்காக அவங்க குடியிருப்பை விட்டுவிட்டு நம்ம குடியிருப்புக்குள்ளே உள்ள வராங்க அப்போ வரும்போது சில சமூக ச பிரச்சனைகள் நடக்குது மக்கள் இடையூறு இப்போ அனுபவிக்கிறாங்க விலங்குகளும் வந்து இப்போ இடையூறுகளை அனுபவிக்கிது யானைக் கூட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மந்தை மந்தையாக இப்போ உணவுத் தேடி போவுது உணவத் தேடி போகும்மோது அதோட தடத்தில் போகும்மோது நம்ப வீடு கட்டிருக்கோம் ஒரு பத்து வருசத்து முன்னடி த தடத்தில் வந்து இருக்கும் அது சின்ன வயசுப் பிள்ளையா இருக்கும்போது இப்போ வந்து அதை வழி நடத்திகிட்டு வரும்போது அந்த இடத்துல வீடு இருந்தால் அது கஷ்டமாக தான் இருக்கும் அது மாற்றி போவாது அதே வழித் தடத்தில் தான் போய் வரும் அதனால் க்ளோபல் வார்மிங்கை தடுத்தோமுன்னா நம்ப விலங்குகளை வந்து பாதுகாக்கறதில் வந்து நல்ல ஒரு முயற்சி எடுப்போம் ப்ளாஸ்டிக் அதெல்லாம் வந்து சரி